எங்கள் ஊரில் நான் பனை மட்டையை வெட்டி விசிறி மட்டை செஞ்சு நுங்கு வெட்டி தின்று எல்லாம் வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பறது வந்து நுங்கு ஐட்டம் அதை வந்து விசிறி மட்டையை செஞ்சு நாங்க அதிலயே வந்து சக்கரம் விட்டு எல்லாம் ஜாலியாக விளையாண்டுகின்னு கொண்டுகின்னு ஜாலியாக இருப்போம் ஆனால் வந்து எப்பவுமே வந்து ஜாலியாக பசங்களோடு அரட்டை அடிச்சிகின்னு போயிக்கின்னு வந்துக்கின்னு அதில் நுங்கில் வந்து சக்கரம் விட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் அதிலயே ஒரு சில பேர் வந்து விசறி மட்டை செய்வான்வோ அதிலயே விசிறி மட்டை செஞ்சு எப்படி செய்யணும் நம்ப எப்படி போகணும் வரணும் அதையும் பார்த்துக்கின்னு அதையும் பார்த்து நான் கரெக்டாக அதையும் கற்றுக்கின்ன அதையும் கற்றுகின்னு நான் என் சொந்த உழைப்பில் விசறி மட்டை நான் செய்கிறேன் விசறி மட்டை செய்ஞ்சு எங்களுக்கு நாங்களே விசறி மட்டை கைத்தான் ஃபேன்னுன்ற மாதிரி கைத்தான் விசிறி மாதிரி வச்சுகின்னு நாங்கள் விசிறிக்கிறோம் அதுமாதிரி பானை அன்ன பானை செய்யறது பக்கத்தில் வந்து குளம் இருக்கு குளத்தில் போய் மண் களி மண் எடுத்துகின்னு வந்து இப்ப எப்படி எங்களால் முடிஞ்சுது நாங்கள் ஒரு பானை செஞ்சோம் இப்ப எப்படி செய்வோம் போவோம் வருவோம் செஞ்சு நாங்க அழகாக பானை செஞ்சு கற்றுக்கின்னோம் இப்ப கரெக்டாக பானை எப்படி செய்யணும் போணும் வரணுன்னு எனக்கு தெரியும்